ஹலோ ஆ ஹர்ஷிகா மேமா ஆ மேம் லேப்டாப் ஷோ ரூம்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் லேப்டாப் சர்வீஸ் கொடுத்துருந்தீங்கல்லயா அதில் என்ன பிரச்சினைனு சொல்லமுடியுமா சார்ஜர் ஏறலையா இல்லை லேப்டாப்பில் என்ன பிரச்சின அப்படிங்களா அப்போது வந்து உங்களுக்கு மோ இதுதான் போய்விட்டு ஆ பேட்ரி போய்விட்டு வேறு என்ன பிரச்சின ஆ ஹேங் ஆகுதா அப்போது நீங்கள் தேவையில்லாத ஒரு வேறு எதாவது நெட் வந்து டவுன்லோடு எதுவும் பண்ணீங்களா வேறு எதாவது படம் இந்தமாதிரி டவுன்லோட் ஆ ஓகே ஓகே வேறு எது படம் எதுவும் டவுன்லோடு பண்ணியிருந்தீங்களா ஆ அதுனால் அதில் உள்ள வைரஸ்னாலேவும் அப்படி ஆகிருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சின இல்லை எதுவும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஆம் ஆ ஆன்ட்டிவைரஸ் போட்டால் அதில் வந்து பிரச்சின வராது ஒரிஜினல் சா ஒரிஜினல் சாப்ட்வேர் வந்து ஆன்ட்டிவைரஸ் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வரும் ப்ளஸ் போ ஆ ஆமாம் ஆன்ட்டிவைரஸூ அதுதான் அதுதான் அது போட்டாலே போதும் உங்களுக்கு அது அது ஆன்ட்டிவைரஸ் போட்டிங்கனால் அதுவந்து என்ன ஆகும்னால் உங்களுக்கு வேறு எதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால்க்கூட அதுவந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் லேப்டாப் ப்ளஸ் இந்த பேட்ரி வேறு மாற்றணும் இல்லையா எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே வரும் ஆ அதனால பண்ணிக்கலாமா எப்படி

ஓகே ஓகே ஓகே கீ போர்டு எதுவும் வா வாங்கலையா ஆ கே அதனால ஒன்றும் பிரச்சின இல்லை ப்ராப்ளம் எதுவும் வராது கீ போர்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா ஆ அதுக்கு தனியாக நீங்கள் கீ போர்ட் தான் வாங்கணும் அது ஒரு ஒன் ஃபிப்டி ரூப்பீஸ் இருக்கும் மொத்தமாக சேர்த்து பண்ணுறப்போ உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம் ஆ ஆமாம் ஆ அதனாலதான் நான் செக் பண்றதுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் கிட்டே கால் பண்ணி கொஞ்சம் கேட்கலாமேன்தான் கால் பண்ணிணேன் ஆ அப்படிங்களா நம்ம ஆ சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பா ஆ ஓகே இந்த டி டிக்ஸ்கு ஆ ஓகே ஓகே கம்மியாக பண்ணித்தரோம் அந்த டிஸ்க்கு வந்து சி டிஸ்க்கு டி டிஸ்க் எ எதுலேயும் ஒரு இம்பார்டானான ஃபைல் வந்து போட்டிருக்கீங்களா ஆ ஓகே அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் நேரில் வரமுடியுமா நான் உங்கள் கிட்டே காமிச்சுட்டு வேறு எதுவும் இம்பார்ட்டனான பை ஃபைல்லிருந்து அது வந்து மொத்தமாக லேப்டாப் ஓஎஸ்ஸே மாற்றிரலாம் அதனாலதான் பிறவு எல்லாமே இதாகிரும் கிளீய சி டிஸ்க்கில் உள்ளது மட்டும்தான் இருக்கும் ஆமாம் ஆ ஓகே எப்போ வருவீங்க ஈவ்னிங்குள்ளே வர்றீங்களா ஆ நாளைக்கு வாங்க ஆ ஆமாம் ஆமாம் கரெக்டாகிருக்கும் நாளைக்கு காலையில் வாங்க ஆ ஓகேம்மா காலையில் வாங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் ஓகே வா தேங்க் யூ